ஹலோ குட் மார்னிங் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் டீசல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகதான் சார் இருக்கு வாங்கணும் சார்

சார் கொஞ்சம் பாதி நம்ம காலைல நம்ம கம்பெனி ஆரமிச்சிதுன்னா கொஞ்சம் ஏன்னா ஆ பதினோரு மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கும் சார் அதற்கப்பறம் டீசல் எதுவும் ஊற்றுனாதான் சார் அதற்கப்பறம் ப தாக்கு பிடிக்கும் ஆ ஓகே சார் நீங்கள் காசு அனுப்பிட்டிங்கன்னா நான் வாங்கிருவேன் சார் ம் அப்படியா சார் சரி சார் சரி ஆ ஓகே சார் ஆ எல்லாம் நல்லா தான் சார் ஒர்க்காகுது ஆ சரி சார் சரி சார் ஆ ஓகே சார் நாளைக்கு நான் எல்லாம் ச சரி பார்த்துட்றேன் சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க்கி யூ சார்